ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் விஷ்வல் ஸ்டூடியோ தான் நீங்கள்

ம் சொல்லுங்கள் ஓகே என்றைக்கி நெக்ஸ்ட்டு வீக்கா அன்றைக்கி தான் வேறு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது வர சொல்லியிருந்தாங்க ம் நெக்ஸ்ட் வீக்னால் ம் சொல்லுங்கள் ஓகேம்மா ஓகே அன்றைக்கி தான் வேறு ஒரு ஃபங்க்ஷனு அதுக்காக கொஞ்சம் தஞ்சாவூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது ம் இல்லை அமௌண்ட்டுக்கு பற்றி இல்லை ஏற்கனவே ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் கரெக்டாக டேட் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீக்னால் எந் எந்த எந்த கெழமையில வருது ஆ அதாவது மேரேஜுக்கு மட்டுமா இல்லை மொதல் நாள் ரிசப்ஷனுக்கு எடுக்கணுமா சரி ஓகே மொதல் நாள் வந்து காலையிலேயே முடிஞ்சுரும் நான் வேணால் வரேன் ஈவ்னிங் வரேன் நீங்கள் எப்படி விஷ்வலாக கேட்குறீங்களா இல்லை கரிஷ்மா அந்தமாதிரி போட்டால் அதுக்கு தனி ரேட்டு நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்க சரி ஓகே இல்லை ப்ரீவெட்டிங் ஷூட்னால் அதுக்கு தனி அமௌண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியும் எடுக்கணுமா சரி ஓகே ஓகே ஓகே சரி சரி ஓகே ஓகேம்மா இப்போ வந்து ப்ரீவெட்டிங் ஷூட்டிங் அப்படின்னா வந்து தனியாக நாங்கள் வந்து லொக்கேஷன் பார்ப்போம் இந்த வேளாங்கண்ணி காரைக்கால் பீச் அந்தமாதிரி இடத்துல தான் நாங்கள் எடுக்க முடியும் உங்களால் வர முடியுமா ஒரு டூ டேஸ் வரைக்கும் வர மாதிரி இருக்கும் நீங்கள் முன்னாடியே டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆமாம் ஆமாம்மா ஓகே மேம் ஆல்பம் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு டூ டேஸ்சிலே நாங்கள் ஆல்பம் கொடுத்துருவோம் நீங்கள் ஆல்பம் கொடுத்த கையில் கொடுத்ததுக்கப்பறம் நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்தா போதும் அது உங்கள் இஷ்டம்மா நீங்கள் கையிலேயும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் எனக்கு எங்களுக்கு ஃபோன்பேவும் பண்ணிவிடலாம் எல்லாமே மொத்தமாக தாம்மா எல்லாமே மொத்தமாக தான் நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் இல்லையா அதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆல்பத்துக்குமே ஒன்றாவே தான் அமௌண்ட் நாங்கள் கொடுப்போம் தனித் தனியாயெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லாத்துக்குமே சேர்த்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வருது ம் ஓகேம்மா ம் ஆ ஆமாம் அது வந்து பென்சில் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்கள் விஷ்வலாக ஃபோட்டோ எடுத்து நாங்கள் பென்சில் ஆர்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்க கரிஷ்மா மாதிரி தானே கேட்டீங்க ஓகேம்மா ஓகேம்மா ஓகே எடுத்துடலாம் ஆமாம்மா அதை கம்மி பண்ண முடியாது ஏன்னால் நாங்கள் ஏற்கனவே கம்மியாக தான் சொல்கிறோம் ஏன்னால் ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித் தனியாக எடுக்கப் போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோ ஷாட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு வரும் வெட்டிங்க்கு ஒரு அமௌண்ட் வரும் ரிசப்ஷனுக்குன்னு சேர்த்து சொல்கிறீங்க இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கம்மி பண்ணி தான் சொல்லிகிட்டுருக்குறோம் இதோட அதிகமாக தான் வரும் சரி நீங்கள் ஃப்ரெண்டு மூலயமா கேட்குறீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கம்மி பண்ணியிருக்குறேன் இதுக்கு மேலெல்லாம் கம்மி பண்ண முடியாது அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறதையும் தாண்டி நல்லாவே பண்ணிக் கொடுத்துருவோம்மா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆல்பம் சூப்பராக வரும் பாருங்கள் ஆ ஓகே ஓகேம்மா இல்லயில்ல அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக டைமிங்க்கில் கரெக்டாக இருப்போம் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க ம் தேங்க் யூ